ஆமாங்க மேம் சொல்லுங்கள் மேம் ஆ சிறுகதை புக்கு புதினம் எல்லாமே இருக்குங்க மேம் கட்டுரை எஸ்ஸே உரைநடை நூல்கள் ஆ இருக்குங்க மேம் பஞ்சதந்திர புக்கு கார்ட்டூன் புக்ஸு குழந்தைங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் எல்லா மொழிலேயும் இருக்குங்க மேம் உங்களுக்கு எந்தெந்த மொழியில் என்னென்ன புக் வேணும் ஆ பஞ்சதந்திரம் கதைகளும் இருக்குங்க மேம் ஆ இருக்குங்க மேம் குழந்தைங்களுக்கு கார்ட்டூன்ஸ் புக்ஸு இருக்குது அதில் வந்து பொம்மை வந்து நீங்கள் ஓபன் பண்றப்போது எழுந்திரிச்சி வந்து நிற்கிற மாதிரி அந்தமாதிரியும் இருக்குது நார்மல் பேப்பரில் வந்து அது வந்து ஒரு நூற்றி இருபது பேஜ்னால் அது ஐம்பதுரூபா வரும் மேம் சாஃப்ட் பேஜாக இருக்கிறது வந்து பேப்பர் பேஸ் தான் மேம் ரேட்டு அது வந்து நூற்றி இருபதுனா அது ஒரு புக் வந்து ஒரு நூறுரூவா அந்த மாரி வருங்க மேம் ஆ மேம் குழந்தைங்களுக்கெல்லாம் புக்ஸ் இருக்குங்க மேம் பஞ்சதந்திர புக்கு வந்து அந்தமாதிரி கார்ட்டூன்ஸ் இருக்குது அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் புக்கும் இருக்குங்க மேம் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறமாதிரி ஜென்ரல் நாலேஜ் புக்ஸு இருக்குது

ஆமாங்க மேம் இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு இன்னும் மூணு நாள் தான் மேம் இருக்குது ஆமாங்க மேம் ஆ அதுவும் இருக்குங்க மேம் ஆ பஞ்சதந்திர புக்கு அந்த அந்த அது அதுக்குள்ள மாதிரியே வரமாதிரி இந்த புக்கு இருக்குங்க மேம் ஆ ஜென்ரல் நாலேஜ் புக்கும் இருக்குங்க மேம் பறவைங்க என்னென்ன பண்ணும் மிருகங்கள் எப்படி நடந்துக்கும் அந்தமாதிரி கார்ட்டூனாக இருக்குங்க மேம் கார்ட்டூன் புக்கு நூற்றி இருபது பேஜ் நார்மல் பேஜ்னால் ஐம்பதுரூவாங்க மேம் சாஃப்ட்டாக அந்தமாதிரி இருக்க ஷைனிங் இருக்க பேஜ்னால் அதுவந்து இது நூற்றம்பதுரூவா இல்லை இரநூறுவா வருங்க மேம் ஆ சரி ஓகேங்க மேம் இந்த கார்ட்டூன்ஸ் எழுந்திருச்சு வந்து நிற்கிற மாதிரி புக்ஸ் மேம் ஆ ஓகேங்கம்மா அப்புறம் நீங்கள் ரெண்டு வாங்கினீங்கனா ரெண்டு ஃப்ரீயாக வருங்க மேம் ஆமாம் மேம் ஒன்று வாங்கினா இப்போது இப்போதிக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மேம் இப்போது நீங்கள் ரெண்டு வாங்கினீங்கனா இன்னொன்று ரெண்டு ஃப்ரீ வருது மேம் வேறே வே டாப்பிக்கில் தான் வரும் இதே புக் வராது ஆ சரி ஓகேங்க மேம் உங்களுக்கு பெரியவங்களுக்கு கவிதை சிறுகதை புக்கு பாரதியாரோடது பாரதிதாசன் ஜெயகாந்தன் சிறுகதைகள் புக்கும் இருக்குங்க மேம் உங்களுக்கு ஏதாச்சும் அதுவும் அதேமாதிரி தான் மேம் ஒன்று வாங்கினா ஒரு ஃப்ரீ தான் ஆமாங்க மேம் ஆ சரிங்க மேம் சிறுகதை புக்கும் இருக்குது ஆ ஜெயகாந்தனுது பலமன் அவங்களோடய புக்குலாம் நல்லா இருக்கும் மேம் கல்கியோடதும் இருக்குது கம்பராமாயணம் நீங்கள் படிக்கிறமாதிரி கம்பராமாயணம் பகவத் கீதையில் வர அந்த கதைகள் அதெல்லாம் விளக்க நம்ம விளக்கி கூறினது அதெல்லாம் இருக்குங்க மேம் மேம் ஜிபேயும் பண்ணலாம் நீங்கள் கடைலேயும் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரீ புக் ஆர்டர் பண்றவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்குவாங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ நன்றிங்க மேம்